ஸ்கூட்டி ஸ்டோர் ரூம்மா இல்லை ஒரு ஸ்கூட்டி எடுக்கலான்னு இருக்கேன் அது என்ன மாதிரி பிரைஸில் வச்சிருக்கீங்க இப்போ நியூவாக வந்துயிருக்க மாதிரி மாடல்ஸ் எதுவும் இருக்கா டியோவு அந்த மாதிரி இப்போ நியூவாக வேறு எதுவும் மாடல்ஸ் வந்துயிருக்கா ஆ பிரைஸ் வந்து ஒரு ஒன் லேக்கில் இருந்தால் ஓகே ஓ ஓகே தான் என்ன மாதிரி ஃபெஸ்லிட்டியலாம் இருக்கும் அதில் அந்த மாதிரி தெரிஞ்சிக்கிலாமா ஓகே ஓகே ம் ஓகே இல்லை பழைய மு பழைய மாடல் ஸ்கூட்டிக்கும் இப்போ உள்ள ஸ்கூட்டிக்கும் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துயிருக்கு ஆ ஓகே மேம் அதான் அதை கொஞ்சம் பிரைஸெல்லாம் என்ன மாதிரி வருது அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் எனக் கொஞ்சம் ச அனுப்புங்க அது ஈ மெயிலில்ல போ இஎம்ஐயில போட்டோம்ன்னா எந்த மாதிரி கட்டணும் எவ்வளோ மந்த்து எத்தனை மாசம் அந்த மாதிரி கட்டணும் ஓ அப்படியா அப்போ ஓப்பனிங் அமௌண்ட் ஓப்பனிங் அமௌண்ட் எவ்வளோ வருது ஓ ஓகே மேம் ஓகே அப்போ அந்த மாதிரி ஸ்கூட்டியில கலர்ஸ் எல்லாம் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாமா இல்லை நீங்கள் வச்சிருக்கறது தானா ஓகே ஆ ஓகே மேம் கேரண்டி எல்லாம் எப்படி கொடுப்பீங்களா எந்த மாதிரி எவ்வளோ வருஷத்துக்கு ஆ ஓகே மேம் இப்போ எதுவும் பிரச்சனலாம் வராதுல்ல பிரச்சனை வந்தா உடனே கொண்டு வந்துர்லாம்ல பைக்கை ஆ ஓகே மேம் ஓகே ஆ ஓகே மேம் கண்டிப்பாக மேம் நாங்கள் ஸ்டோர் ரூம்முக்கு வரோம் நீங்கள் கொஞ்சம் அந்த ரேட்டு பிரைஸ்லாம் அனுப்பிவிடுங்க நாங்கள் பார்த்துக்கறோம் நாங்கள் கண்டிப்பாக ஸ்டோர் ரூம்முக்கு வந்து பார்க்கறோம் என்ன மாதிரி பிரைஸில் எப்படி வச்சிருக்கீங்கன்ட்டு ஆ ஓகே ஆ நேரு நான் நேரடியாக வந்து நான் பார்த்துக்கறேன் ஸ்டோர் ரூமில் எப்படி இருக்குன்னு ஆ ஓகே தேங்க் யூ மேம்